ஆஸ்ட்ரேலியாலேருந்து ஒரு வெளிநாட்டுக்காரவங்க வந்து இங்கே சுற்றிப் பார்க்க இந்தியாவை சுற்றிப் பார்க்க வந்திருந்தாங்க அவங்க வந்து தமிழ்நாட்டை ரொம் சுற்றிப் பார்க்கம்போது இங்கேதான் நிறையா சிற்பக் கலைகள் கல்வெட்டுகள் எல்லாமே இருக்குது இங்கேதான் எங்கள் நாட்டை விட இங்கேதான் நிறையா சிற்பக் கலைகளெலாம் இருக்குது மகாபலிபுரம் தஞ்சாவூர் பெரிய கோவில் மீனாட்சி அம்மன் கோவில் அந்த மாதிரி எல்லா கோவில்களும் இருக்க கல்வெட்டு சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்குது இங்கேதான் நிறையா டேம்ஸ்ஸெல்லாம் கட்டியிருக்காங்க அவ்வளோ அழகழகாக இருக்குது ஆண்டியப்பனூர் கிருஷ்ணகிரி மேட்டூர் டேம் ஒகேனக்கல் இந்த மாதிரி அதிகமான டேம்ஸெல்லாம் இங்கேதான் இருக்குது மு முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது மகாபலிபுரம் கல்வெட்டுதான் அங்கேதான் அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கள் திருவண்ணாமலை கோவில் போய்ட்டு வந்தோம் அங்கேயும் நல்லா அழகாக இருக்குது எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது எங்களுக்கும் சுற்றி பார்க்க எல்லா அவ்வளோ அழகாக இரு அழகழகான கோவில்களெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு தமிழ்நாட்டை பற்றி ரொம்ப ரொம்ப பெருமையாக பேசிகிட்ருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாடே தமிழ்நாடு அப்படின்ற மாதிரிதான் சொல்லிகிட்டு இருந்தாங்கள் அவுங்க அவங்களுக்கா அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுலயே பிடிச்சது திருவண்ணாமலைதான் அப்படி திருவண்ணாமலை கோவில்தான் எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருந்தாங்க